வயல்களில் பயிர் நடுவோம் நெல் பயிர் வந்து தை மாதம் எந்த மாசத்தில் எது நட்டா வீடு வந்து மழையில நனையாமல் வீடு வந்து சேர்றதுண்டு பெரியவங்களாக பேசி வந்து முடிவு பண்ணிட்டுகிறத்தான் நெல் நடுவோம் அதுக்கப்புறம் கடல்ல போடுவோம் சோளம் போடுவோம் எல்லா பயிரும் எந்த எந்த மாதத்துக்கு எது போட்டால் செழிப்பாக வளருன்ட்டு பெரியவங்களுக்கு தெரியும் அதைக் கேட்டு அதை முடிவுப் பண்ணி தான் நாங்கள் காட்டில் விவசாயம் பண்ணுவோம் மழை டைம்ல எதுவும் பாதிப்பு ஆகாத இருக்கணுன்னுட்டு விளச்சலு அந்த டைம்ல இந்த விளைச்சல் போட்டால் மழையில் அடிப்படாது வீடு கரெக்டா பயிர் செய்றதாக இருக்கும் அப்படிங்குறத்துக்காக பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைக் கேட்டு நாங்கள் பயிர் நடுவோம் மற்றது மானாவாரி பருத்தி போடுவோம் எதை வேணாலும் செய்வோம் மழையில அடிப்படாமல் வீடு வந்து சேரணுன்னா பெரியவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதைப்படி கேட்டுதான் வயல்ல பார்த்து செய்வோம் வேலை